எங்கள் ஊரில் வஉசி பூங்கானிருக்கு ரொம்ப எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது அமைதியான இடம் மிக அற்புதமான ஒரு இடம் வஉசி பூங்கா குழந்தைகள கூட்டிகிட்டு போகலாம் குழந்தைகள் கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்குலாம் சருக்கல் இருக்குது பொம்மை இருக்குது ஆட்டான்துாரி இருக்குது சுற்றி ரவுண்டு சுற்றி வரதெலாம் இருக்குது அந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அமைதியாக இருக்கும் அதுவே ரயில் போக மாதிரி தண்டவாளமெலாம் செட் பண்ணி ரயில் கூட போட்டு வச்சுருகுறாங்க ரயிலில் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஒரு அரை கிலோ மீட்டர் கணக்கில் ஓடுது அதே அப்படியே சுற்றி குழந்தைகள கூட்டிகிட்டு போய்விட்டு வரலாம் அங்கே போய் பார்த்தீங்கனா சோள பொரி ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் நல்லா கீற்று கீற்று கீற்றா அறுத்து போட்டு ரொம்ப அவ்வளோ சாப்பிட்டா அறுத்தால் அதுக்குள்ளார வந்து மிளகா பொடி தூவி அழகா கொடுத்தா அது குழந்தைங்க கையில் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த இயற்கை காட்சிகளோடு நின்று அதுகளும் பார்த்துக்கும் சிங்கம் பார்த்துட்டு அப்படி போகுது இப்படி போகுது கூண்டில் வைச்சு அடைச்சு வச்சுருப்பாங்க புலி பார்த்தீட்டிங்கனா அப்பா அந்த புலி பார்த்தாலே நம்மளுக்கு உற்சாகம் வந்துவிடும் குழந்தைகள்லாம் வந்தால் குரங்கு பார்த்துட்டா அங்கே மேலே ஓடும் கீழே ஓடும் தாவும் குத்திக்கும் குழந்தைகளோட போய்விட்டா ரொம்ப நல்லா இதுவாயிருக்கும் ரயிலில் சுற்றி பார்க்குறது இருக்குது அப்புறோம் அங்கே அங்கெலாம் போனால் இந்த ஜவ்வு மிட்டாய் வெச்சுருப்பாங்க ஜவ்வு மிட்டாய் விற்கும் அப்புறோம் அந்த மக்கா கெழங்குனு சொல்லி நல்ல வேக வைச்சு அது ஜம்முனு கொடுப்பாங்க அதை அப்படியே சாப்பிட்டு அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் புலி யானை எல்லாமே இருக்குது பூங்காக்குள்ளே போய்விட்டாலே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் உள்ளே சுற்றி சுற்றி பார்க்கலாம் அந்த குழந்தைகளோட சேர்த்து அந்த சருக்கு விளையாடுறதும் ரொம்ப நல்லா இருக்கும் சருக்கு பார்த்துட்டா அந்த குழந்தைங்க ஜல்லுன்னு ஒரு ஒரு குழந்தைங்க அப்படியே பிடிச்சி விளையாடுங்க அது ராட்டிணம் சுற்றி சுற்றி விட்ற மாதிரி இருக்குது இருக்குது அப்புறோம் மேலே துாக்கி கீழே துாக்கி வர மாதிரிலாம் இருக்கிறதாலம் அந்த பூங்காலாம் டைம் ரொம்ப ஈஸியாக போய்கிட்டே இருக்கும் நாலஞ்சு மணி நேரம் போகிறதே தெரியாது பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு ஒரு நாளோ நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகளோட வெ விளையாண்டு வந்தால் அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி ஃபால்ஸ்சுக்கு போனாலும் நல்லாயிருக்கும் த தண்ணி அருவியாக குற்றாலத்துக்கு போனாலும் குழந்தைகள் வந்து நல்லா விளையாண்ட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சைக்கிளு ஓட்டுவதுக்கு கூட இருக்குது அந்த டு எடுத்து வச்சுருக்குறாங்க அந்த சருக்கு விளையாட்டுமும் சுற்றி சுற்றி வரதே ரொம்ப அந்த புளிய மரம் இருக்குது பார்த்துடோம்னா புளி மரம் வந்து வே வேப்பமரம் வச்சுருக்குது அந்த மரத்து அடியிலேயே எல்லாம் வந்து பார்க்கையிலே நம்ம அப்படியே அந்த கொண்டு போய் ஒரு வெளியில் போட்டு விரித்து அப்படியே படுத்துகிட்டா அடடடடடா அந்த சுகமே தனியாக இருக்கும் அதுக்குனு குழந்தைங்க அங்கே போய் நின்றுட்டா அந்த சோன்பப்டி வாங்குவது என்ன நெல்லிக்காய் வாங்கிறது என்ன கலாக்காய் வாங்கிறது என்ன அதல்லாம் அந்த அந்த மாதிரி இடத்துக்கு போனால்தான் அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக போய்விட்டு வரலாம் அது பார்க்குக்கு அந்த மாரி பார்க்குக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும்